ஹலோ இந்த அங்கே அங்கே இருக்குதுல்ல அங்கே முருகன் கோவில் இருக்குதுல்லங்க ஒரு மு க காட்டுக்குள்ளாற ஆ ஆ அது வந்து சஷ்டி விருதம் எப்படி இருக்கணுங்க என்ன ம முறப் பண்ணி செய்யணும் எப்படி சுத்த பத்தமாக இதுப் பண்ணும்

ஆ

ஆ

சரிங்க அப்புறோம் என்ன எடுத்துட்டு வரணுங்க பூஜைக்கு என்ன எடுத்துகிட்டு வரணும் அபிஷேகத்துக்கு என்ன எடுத்துகிட்டு வரணும்

ஆ தயிர் சாதம் பொங்கல் இது மாரி எதுவும் செஞ்சுக்கலாங்களா ஆ சுண்டல் எடுத்துகிட்டு வரலாங்களா ஆ சுண்டல் எடுத்துகிட்டு வரலாம் ஆ சரிங்க சரிங்க பிரசாதம் கொடுக்குற மாரி தொண்ணை வாங்கிட்டு வரணுமா ஆ ஆ ஆ எத்தனை மணிக்கு பூஜைங்க எத்தனை மணிக்கு நான் வரணுங்க சாய்ந்தரோம் நால்ரைக்கிலாங்களா ஆ ஆ சரி நீங்கள் எல்லா நாங்கள் இப்போ நாங்கள் வந்து காசாக் கொடுக்கணுமா நீங்கள் நல் நாங்கள் வந்து பொருள் வாங்கிட்டு வரணுமா நீங்கள் எல்லாம் வாங்கி வச்சுருவீங்களா மாலைப் பூ எல்லாமே ஆ நீங்களே செஞ்சுருவீங்களா ஆ ஆ சரி ஓகேங்க ஆ ஆ ஆ சரிங்க ஓகேங்க ஓகேங்க நான் அப்போ சாய்ந்திரோம் வந்தர்றேங்க எவ்வளோ எவ்வளோங்க ரு எவ்வளோ எவ்வளோ பணங்க எவ்வளோ ரு பிரசாதத்துக்கு

ஐநூறுரூவா கொடுக்கணும் ஆ அய்யருக்கு எவ்வளோ வைக்கணுங்க ம் அய்யருக்கு எவ்வளோ வைக்கணும் ம் ம் ஆ ஆ சரிங்க ஓகேங்க ஓகேங்க ஆ சேரி ரொம்ப சந்தோசங்க நான் வந்தட்றேங்க ஓகே ஓகே ஆ ஆ வச்சுர்றேன் வச்சுர்றேங்க